ஹலோ சொல்லுங்கள் யார் ஆமாங்க மேம் சரிங்க மேம் ஓகேங்க மேம் ஓகேங்க மேம் சேரிங்க மேம் ஓகேங்க மேம் சேரிங்க மேம் உங்கள் டிரக்கு எப்டிங்க மேம் எந்த ஸ்டேஜ் கேன்சரை குணப்படுத்தும் ஓகேங்க மேம் ஓகேங்க மேம் அதோட லாங்லைஃப்லாம் எப்டிங்க மேம் உங்கள் டிரக்கோடது ஓகேங்க மேம் இதுக்கு முன்னாடி மக்களுக்கு கொடுத்து செக் பண்ணியிருக்கிங்களா ரெக்கவரிலாம் எவ்வளோ கேஸுங்க மேம் வந்திருக்கு ஓகேங்க மேம் ஓகே மேம் ஓகேங்க மேம் டிரக்கோட ப்ரைசெல்லாம் எப்டிங்க மேம் ஓகேங்க மேம் ஓகேங்க மேம் இப்போ உங்கள் கம்பனியில் வாங்கறதுனால எதாவது எங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டு நல்லா எதாவது கம்மி பண்ணுவிங்களா ப்ரைஸ் ஓகேங்க மேம் டிரக் வந்து எப்படி சைடு எஃபெக்ட்ஸ் எதாவது வருமாங்க மேம் ஆமாங்க மேம் ஓகே மேம் ஓகே மேம் இப்போ உங்கள் டிரக்கோட கொடுக்கும்போது வேறு எந்த டிரக் கொடுத்தா எதுவும் இன்ட்ராக்க்ஷன்ஸ்லாம் எதுவும் நடக்காதா மேம் ஓகேங்க மேம் ஓகேங்க மேம் நாங்கள் வாங்கிக்கிறோங்க மேம் ஓகே மேம் வாங்க மேம்

ஓகே மேம் ஓகே தேங்க்யூ